ஹலோ யார்

குட் ஈவினிங்கம்மா சொல்லுங்கள் எந்த டிப்பார்ட்மெண்ட் அப்படியாம்மா உங்கள் பேர் என்னம்மா சரிம்மா என்ன விஷயம்மா அப்படியா இல்லையேம்மா ப்யூரிஃபையர்லாம் போட்டாச்சே ஏன் அப்படியா உங்கள் ஹாஸ்ட்டல் வார்டன்கிட்ட சொல்லிட்டீங்களாம்மா சரி ஓகேம்மா நான் காலேஜ்க்கு மண்டே தான் வருவேன் ஸோ நீங்கள் லெட்டர் எழுதி ஆஃபீஸில் சப்மிட் பண்ணிவிடுங்க நான் அக்சஸ் பண்ண சொல்லுறேன் ஆ ஓகேம்மா தேங்க்யூம்மா